ஹலோ வணக்கம் சார் ஆ ஹலோ சார் நான் த என் நேம் முத்தமிழ்செல்வன் சார் நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார் உங்களோட நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்பின்க்காக நியூஸ்பேப்பர்ல அப்டேட் பண்ணிருந்திங்க சார் நான் வந்து டிப்ளமோ இன் சி கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு முடிச்சிருக்கேன் சார் டூ இயர்ஸ் ஆகுது சார்

ஆ ஓகே சார் ஆ இருக்குது சார் எக்ஸ்ட்டா கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன் சார் ஜாவா சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருக்கேன் சார் ஆ ஒர்க் பண்ணிருக்கேன் சார் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் சார் கம்பியூட்டர் சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டும் இருக்குது சார் ஆ எயிட் மந்த்ல முடிச்சேன் சார் ஆ ஆ தெரியும் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் வேற ப்ரூஃப் ஏதாச்சும் ஆ இருக்குது சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நான் ஆஃப் அன் அவர்ல வந்துடுவேன் சார் ஆ ஓகே சார் நோ ப்ராப்ளம் சார் ஆ ஓகே சார் ஆ இருக்குது சார்

ஆ ஓகே சார் இல்லை சார் நான் காண்டேக்ட் பண்ணுறேன் சார் ம் தேங்க்யூ சார்